சார் வணக்கம் சார் ம் சொல்லுங்க சார் முதல்ல கால் பண்ணியிருந்தீங்க யாரோட பேரண்ட்டுங்க சார் நீங்கள் அது தெரிஞ்சது தானேங்க சார் எப்படிங்க சார் படிக்கிறான் ஆ நீங்கள் நீங்கள் தானேங்க சார் ஃபாதர் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்களே வந்துட்டு அப்பா செல்லம் அதிகன்னு சொல்கிறீங்க இப்போ நீங்களே வந்துட்டு அப்படி செல்லம் கொடுத்தா எப்படி படிக்கிறதில் அவன் எப்படி அவனோட கான்சென்ட்ரேஷன் போகும் சொல்லுங்க இல்லை வீட்டுக்கு வந்தால் இல்லை வீட்டுக்கு வந்தால் எப்படி படிக்கிறான் ஆ ஆனால் எங்கங்கே சார் எங்கே இப்போ எங்கே பார்த்தாலும் வெளியே அங்கே ரௌண்ட்ஸில் இருக்கிறான் இது பண்ணுறான் அப்புறம் வந்து போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஜக்ட்டில் தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது எண்பது எடுக்கிறத்துக்கே ரொம்ப சிரமப்பட்டுகிட்ருக்குறான் அதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது முயற்சி பண்ணி படிக்கணுங்க சார் அவன் உங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷனெலாம் போட்டிருக்கீங்களா ஆ ஓ அப்படிங்களா அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூ அப்படிங்கறதுனால நீங்கள் வந்து டிவியை கட் பண்ணுங்க சார் அவனுக்கு ஓகே ஓகேங்க சார் ஸ்கூலில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் சார் எப்போ பார்த்தாலும் அதாவது எல்லா பாடமும் முக்கியன்னு நினைக்கிறதில்ல அந்த இங்கிலீஷ் மட்டுமேதான் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிற அப்படிங்கிற பேரில் வச்சுட்ருப்பான் கேட்டால் இங்கிலீஷ் சார் வந்து நீங்கள் தமிழ் மீடியம்டா அதனால் இங்கிலீஷில் மட்டும் பார்த்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் படிக்கணும்ன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மகிட்டே பேசும்போது கூட நம்ம சப்ஜக்ட் பற்றி பேசமாட்டான் இங்கிலீஷ் சார் பற்றியேதான் பேசிகிட்ருப்பான் ஒவ்வொரு தடவைம் நமக்கு வந்து கோபம் வந்து அடி வெளுத்தும் விட்டிருவேன் இல்லைங்க சார் இப்போ எல்லா பாடத்தையும் படிக்கணுமா இல்லையாங்க சார் அப்புறம் எப்படிங்க சார் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது அப்புறம் எப்படிங்க சார் காலேஜிக்கு ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு எப்படி எல்லா இதுக்கும் செலவு பண்ணிட்ருக்குறீங்க இதில் வந்துட்டு இதுக்கு இப்போ காலேஜிக்கும் சேர்த்துல்ல செலவு பண்ணணும் இப்போ பேசி இப்போ பேசி ரெண்டு நிமிஷம் ஆச்சாங்க சார் இல்லை எவ்வளோ நேரம் சார் போய்கிட்ருக்குன்னு தெரில ம் சரிங்க சார் சரிங்க சார் நல்லா இப்போ இந்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் படிக்கிறதெலாம் பற்றாதுங்க சார் அவன் அவன் படிக்கிறதுக்கு சரிங்க தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிறது நல்லது தானேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆ அவன் அவன் வந்து நம்ம கிட்டே வந்து டவுட்டு கேட்கறத விட அவன் வந்து பக்கத்து வகுப்பு ஆசிரியர் ஒருத்தர் கிட்டே போய் டவுட்டு கேட்கறதுதான் அதிகமாக இருக்குது என்ன சொல்வது பாருங்க ஓ ஸோ ம் இல்லை வேறு என்ன சொல்கிறாங்க ஆ ஸ்கூலிலேயே அவனோட இந்த க்ளாஸுக்கு கடிகாரம் ஒன்று வாங்கித் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னொன்று அவங்க அப்புறம் அவங்க க்ளாஸ் பசங்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கித் தரணும் இருக்கிற ஃபைன் கிளா ஃபைன் காசில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுகிட்ருக்குறான் சரி நான் அது வந்து நீ உங்கள் இங்கிலீஷ் சார்கிட்டையே கேள்டா நீ கேட்டால் ஒன்றும் மறுக்கமாட்டார் அதனால் கேளுன்யிருக்குறேன் அவன் என்ன எப்போ கேட்பான்னு தெரியலிங்க சார் ஆனால் வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் தேவை இல்லாததுங்க சார் படிக்கிறதுல கான்ஸன்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க சார் அவனை முதல்ல சார் நீங்கள் வந்து ஆமாங்க சார் கொஞ்சம் அந்த செல்லம் கொடுக்கறதெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் டிவியை கட் பண்ணுங்க கொஞ்சம் படிக்கிறத்துக்கு உண்டான டைமை அவனுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுங்க இது நாளைலேருந்து ஓகே சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஆ சரிங்க சார் ஓகே சார்